ப்ரின்ஸிபில் சாரா சார் நான் ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ ஹலோ ப்ரின்ஸிபில் சாரா சார் நான் ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் ஸ்டுடென்ட் பேசுகிறேன் சார் ட்ரிபிள் இ சார் சார் ஒரு ப்ராஜக்ட் விஷியமாக என்எல்சி நெய்வேலிக்கு போகனும் சார் மண்டே சார் சார் ஆனால் அது எழுதிவிட்டு போகலாமா ஓகே சார் கேட்டேன் சார் எக்ஸாம் எழுதிவிட்டு போகனுன்னாங்க அப்புறம் ப்ரின்ஸிபில் சார் எக்ஸாம் எழுதி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்